நடந்து போகும்போது மலைகளை பார்க்கறத்துக்கு நல்லாருக்கும் அது அதனுடைய ஒயரம் அந்த பனி மூடுனது மேகம் கூட்டம் வரது அப்புறோம் வந்து பாரதியார் சொல்கிறதெல்லாம் அப்போ நினைச்சிப்பேன் நான் மேகம் அப்படியே தவழ்ந்து வரது ரவுந்து காத்தில் அது வரது இதெல்லாம் ரொம்ப ரொம்போவே ரசிச்சுட்டே போவோம் அப்படி பாரைமோது இது காடுகள் வழியாக போனோம்ன்னா அடர்ந்த மரங்கள் அந்த மரம்தோட ஓசை அதிலருந்து குயில்கள் மகக்க மற்ற பறவைகள்னுடைய அந்த பறவைகள்னுடைய குரல் கேட்டால் ரொம்ப நல்லாருக்கும் அந்த கீச்சு சத்தம் அது கூப்பிடுறச் சத்தம் இங்கே நமக்கு முன்னாடி அது முழிச்சிட்டு எவ்வளோ அழகாக இருக்கு அதையே ரசிச்சிட்டே போகலாம் அதேப்போல பார்த்தம்னாக்கா மலைப்பகுதி மலைப்பகுதி தாண்டி இந்த காட்டுக்கு வரும்போது ஒரு சில்லுனு ஒரு காற்று அத் விடிஞ்சும் விடியாத அந்த பொழுதில் போகும்போது காட்டுக்குள்ளே போனால் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் அந்த இப்போ இலைகளுக்கு நடுவில வரும்போது அப்படியே ரொம்ப அதை ஒரு மாதிரி ஊசியான ஒரு வழியில் வரும்போது நல்லாயிருக்கு பார்க்கறத்துக்கு நல்லாயிருக்கும் வானமே ஜல்லடை போட்டு அந்த ஓட்டை வழியாக அது வர்றதே நம்மையே கீறி நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கும் மலைகள்லுன்டைய காற்றுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்குது அதே மாதிரி புல் வழியில் வரும்போது அந்த புல் நுனியில் நைட் விழுந்த பனித்துளிகளில் நடக்கும்போது அந்த ஸ்பரிசம் அது எத்தனை கோடிக் கொடுத்தாலும் நம்பளுக்கு கிடைக்காது அந்த ஈரப்பதமான காற்று ஓஸோன் நமக்கு நல்லா கிடைக்கறத்துக்கு வழி செய்யுது அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிறபோது பார்த்தம்னாக்கா சூரியன் அப்புறோம் தோன்றும்போது ஆரேஞ்சு கலரில் அப்படியே ஜக ஜக ஜக ஜகன்னு வரக்கூடிய அந்த சிவந்த நிறத்தோட இருக்கிற செவ்வானம் அஸ்தமிக்கும்போது பார்த்தம்னாக்கா அப்படியே பௌன் கலரில் மாறி கருப்பாக மாறி பௌன் கர்லரில் மாறி அப்புறோம் செங் செவப்பு நிறத்துக்கு மாறி மீரும் தக தகன்னு அப்படியே ஒரு பெரிய பொன் தட்டு கீழே இறங்கன மாறி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒளி வந்து மேகத்துக்கு நடுவில் போகுது பாருங்களேன் அப்படியே சில்லுனு வரும்போது அந்த நடுவில் நடுவில் அது பூந்து வரம்போது பார்த்தா சூரிய கிரகணம் எப்படியெல்லாம் வருது எவ்வளோ அழகாக எத்தனை விதத்தில் வருது அந்தக் கா நிலவு ஒளி அந்த சூரிய ஒளியில் உளம் வானமே பார்த்தம்னா அப்போ பொன் கலர்லையும் ஆரேஞ்சு கலர்லையும் தெரியும் அது பார்க்கறத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது விடிஞ்ச உடனே அது முடிகிற அதே டைம்மில் சந்திரன் அப்படியே தோன்றி வரும் பாருங்களேன் கீழே போன அந்த முழு வெண் தட்டு அப்படியே கீற்று மாதிரி மேலே வந்து மெல்ல மெல்ல தவிழ்ந்து வரது சின்ன குழந்த பிறந்த குழந்த பூமியில் விழுந்து குப்புற விழுந்து அதை அப்படியே தவழ்ந்து மெல்ல மெல்ல நம்மளை நோக்கி நடக்குதுப் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே மேலே வர வர வர வர அந்த மேகத்துக்கு நடுவில் அப்படியே உள்ளே பூந்து அது வெளியில் வரும்போது கண்ணாமூச்சி ஆடுகிற மாதிரி இருக்கும் என்ன என்ன பார்த்துட்டியா அப்படின்னு அது கேட்கற மாதிரி இருக்கும் அந்த அனுபவம் எல்லாம் ரொம்ப விசித்திரமான ஒன்று அனுபவிச்சு பார்த்தா மட்டும் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் நிலாவும் நட்சத்திரமும் ஒன்றுக்கண்ணு கண் கோர்த்துக்கும்போது இடையில அந்த மேகக் கூட்டம் இருக்கு பாருங்களேன் ம்ஹு நான் காட்ட மாட்டேன் உன் முகத்த காட்ட மாட்டேன்னு திரையை போட்டுகிட்டே இருக்கும் திரைய போடும்போது நிலவுக்குள்ள நிலவு போய் அதில் மறஞ்சிருது ஆனால் நட்சத்திரம் உடனே கண் சிமிட்டிகிட்டு எனக்கு முன்னாடி நீயா உனக்கு முன்னாடி நீயா அப்படின் சொல்லி ரெண்டும் போட்டி போட்டுக்கும் ஓஹோ ரொம்ப நீ வெளிச்சம் காட்டுரியோ என் வெளிச்சத்துக்கு முன்னாடி நீ நிற்பியோ அப்படின் அந்த நிலா ஓடி வந்துரும் ஓடி வந்து காக்கும்போது அய்யயோன்னு அது வெக்கப்பட்டு தனியாக நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தோன்றும்